நம்ம கிராமத்தில் சின்னச் சின்ன வியாபாரிங்களெல்லாம் இருக்காங்க உப்பு எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க வத்தி சுருட்டுவாங்க மகளிர் மகளிர் குழு எல்லாம் சேர்ந்து வத்தி சுருட்டுவாங்க அதுவும் யூஸ் ஆகும் நமக்கும் எல்லாமே இருக்குது தோட்டம் சுற்றி சுற்றி எல்லாமே இருக்குது பழம் காய்கறி அவுங்கவங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி வைச்சு கோவிலுக்குப் போனால் நாங்கள் எண்ணெய் திருச்செல் எடுத்துன்னு போவோம் மீதி எல்லாம் என்ன வேணுமோ அங்கே கோவிலிலேயே விற்பனையாகும் எல்லாத்தையும் வாங்கி எது எது என்னென்னத் தேவையோ வாங்கிக்கின்னு படைச்சிட்டு வருவோம் சிவனை கும்பிட்டுட்டு வருவோம் கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு நடைமுறையாகிடுச்சி பழக்கமாகிடுச்சி வயதானவங்கள்லாம் போய்விட்டு வருவோம் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் விற்றோன்னு சொல்லிட்டு நமக்கும் சாமி கும்பிட்டோமேன்னு ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால் நாங்கள் போய்விட்டு வருவோம்